ஹலோ சொல்லுங்கள் ஆ சரிங்க

சிம்மு வொர்க் ஆகலீங்களா ஆ ஆ இல்லை அதே நம்பரில் வந்து சிம்மு வாங்க்கிலாம் சிம்மு ஆதார் கார்டும் சிம்மு ம் ஆதார் கார்டில் ஃபோட்டோ இருக்கும்ல ஃபோன் நம்பரும் ஆதார் கார்டும் வேணும் ஆதார் கார்டு வந்து அந்த யார் பேரில் இருக்கோ அவங்க வந்து நேரில் வரணும் அவங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அதனால் அந்த இதுவும் இருந்தால் அதே நம்மருக்கு வந்து சிம்மு வாங்க்கலாம் என்ன சிம்முங்க ஏர்டெல்லுங்களா இல்லை அது என்ன இஷ்யூனு பார்த்துட்டு சொல்லுட்டுங்களா அது ஏதாவது டவர் ப்ராப்ளமாக இருக்கும் சர்வர் டவுன்லகீது இருக்கும் அது என்னன்னு பார்த்துட்டு இது பண்ணுறோம் ஜியோ ஃபோன் டவர் கிடைக்குதுங்களா ஜியோ டவர் கிடைக்குதுங்களா ஆ ஆ ஏர்டெல்லுக்கு எவ்வளவுக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்க ஒன் மன்த்க்கு முந்நூறுருபாய்க்கி பண்ணுவீங்களா இல்லை இப்போ ஏர்டெல் ஆஃபர் போயிக்கிட்டுருக்கு த்ரீ மந்த்துக்கு தொள்ளாயர்ரூபா பண்ணால் போதும்

ஒன்றை ஜிபி வரும் ஒரு வருஷத்துக்கு பண்ணால் உங்களுக்கு எப்படின்னா ஒரு ரெண்டாயர்ரூபாய்க்கு பக்கம் வரும்

டிஸ்கவுண்ட்டு தாங்க ஃபைவ்ஜி அன்லிமிடெட் கொடுத்துருவோம் இதில் இப்போ உங்களுக்கு என்ன சிம்மு அது நீங்கள் ஆதாரும் சிம்மோட அந்த ஆதாரில் உள்ள பேயரோட சிம்மும் வந்தால் மட்டும் போதும் ஆ ஆ அல்ல அதே நம்பருக்கு அதே சிம்மு அதே நம்பருக்கு வாங்க்கலாம் உங்களுக்கு நீங்கள் வந்து ஆதாரில் உள்ளே பேரும் அவு இல்லை ஜியோவே மாற்றிக்கிறீங்களா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி மாற்றிக்கிறீங்களா அதுவும் நாங்களே பண்ணிக் கொடுத்துருவோம் ஆ சரி ஜியோவே உங்களுக்கு மாற்றிக்கலாம்